கால்நடை வளர்க்கிறதுனால நமக்கு நிறையா பெனிஃபிட் இருக்குது இப்போ ஃபர்ஸ்ட்டு விவசாயத்துக்கான எருவு கிடைக்கும் அந்த எருவு எடுத்துப் போட்டோமுன்னா விவசாயம் நல்லா விளையும் மாட்டு எருவு ஆட்டு எருவு நல்லா விளையும் அது ஒன்னு நமக்கு யூஸ்ஸாவும் அதுக்கு பின்னாடி வந்து அது வந்து வளர்த்தன்னா வந்து ஒன்றுக்கு ரெண்டாவும் ஆடு வளர்த்தணுமுன்னா ரெண்டுக் குட்டி போட்டுச்சுன்னா பெருசாகவும் அதிலேந்து ஒன்றுக்கு நாலாயி உற்பத்தியாகவும் ஜாஸ்த்தி மாடும் அதே மாதிரி தான் அதனால் எல்லாமே ஓரளவுக்கு அந்த இதில் வளர்ச்சி ஆடு மாடு வளர்ச்சிது நல்லா தான் இருக்குது பண்ணிக்கலாம்